தமிழ் மக்கள் வந்து அவங்களோட பாஷை வந்து இப்போ வந்து நம்ப வந்து கர்நாடகாவுக்கு போகறோம் அப்படினா அந்த இடத்துல வந்து தமிழ் வந்து நிறையா பேருக்கு தெரியாது அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படினா ஒரு சில வார்த்தைங்கள் வந்து நமக்கு கன்னடாவில தெரியும் அதை வச்சு நாம வந்து மற்றவங்களுக்கு வந்து நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது பண்ணலாம் இல்லைனா வந்து படம் வரையிறது மூலையமாக வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படினு சொல்லலாம் இல்லைனா வந்து ஆக்ஷன் பண்ணுறது மூலையமாக தண்ணி வேணும் அப்படினு கேட்டோனா அதுக்கான ஆக்ஷன்னு இல்லை அந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படினு சொன்னோம்ன்னா அதுக்கான அதுக்கேத்தமாதிரி நம்ப எதாச்சும் ஒரு எதாச்சும் ஆக்ஷன் பண்ணுறது மூலையமாகவோ இல்லை வந்து அந்த படங்களில் காமிக்கிறது இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான கோவில்க்கு போகறோம் கர்நாடகாவில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகறோம் அப்படினா அப்போ வந்து அந்த கோவிலோட பேர் சொன்னால் கூட அவங்க வந்து வழி சொல்லுவாங்க அப்புறோம் வந்து பஸ்ஸூ அந்த இப்போ பஸ் போயிட்டுருக்குனா நான் பஸ்ஸில் போகனும் அப்படினா அந்த பஸ் அந்த பஸ்சை காமிக்கணும் நான் பஸ் வழியாகதான் போணும் இல்லைனா வந்து ட்ரைனை காமிக்கபோது இந்த ட்ரைன் வழியாக போகணும் அப்படிலா வந்து நாம்ம காமிக்கலாம் அதுமாதிரிலா வந்து நாம்ம என்ன சொல்ல வரமோ அப்படி சொல்லலாம் அதுக்கு அப்புரோமா வந்து வேறு எப்படி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லைனா வந்து அந்த இடத்துல யார்னா தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படினா அவங்களை கூப்பிட்டு போயிவிட்டு இந்த கர்நாடகா பீப்புள் கிட்ட வந்து பேசி நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க வழியாக நம்ம கேட்டுக்கலாம் அதுக்கு அப்புறோம் வந்து பஸ்டாண்ட்லயே வந்து ப்ரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து எல்லா லாங்க்வேஜ்மே தெரியும் அந்த இடத்துல போய் அவங்க கிட்ட கேட்டாலும் நாம்ப வந்து நம்மளோட டெஸ்டினேஷன்க்கு போய் சேர்ந்தர்லாம்